நான் ஒரு பெரிய சிலையவோ சிற்பத்தையும் உருவாக்கினதுல்ல ஆனால் அப்பேற்பட்ட பெரிய சிலைய சிற்பத்தை உருவாங்குனவங்களை நான் பார்த்துருக்கேன் சமீபத்தில் இந்தியாவில் பெரிதளவில் சிறப்பு மிக்க சீரும் சிறப்பும் மிக்க ஒரு பெரிய ராமர் கோவிலை அயோத்தியாவில் கட்டினாங்க உத்ரப்பிரேதஷில் இருக்குது அது அந்த ராமர் சிலையை வந்து மைசூரில் இருக்கிற ஒரு சிற்பி தான் அதை வடிவமைச்சார் அவர் வந்து அவரு பெயரு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை ஆனால் அவர் மைசூரில் இருக்கார் கர்நாடகா மாநிலத்தில் அவரு தான் அந்த ராமர் அந்த ராமர் சிலையை வந்து வடிவமைத்தார் அவரை வந்து இந்த இந்திய மக்கள் இந்திய மக்கள் மட்டும் இன்றி பிரதமர் அவர்கள் வந்து அவரை கௌவர கௌரவப்படுத்தி சிறப்புப்படுத்தி அந்த ராமர் சிலையை வந்து செதுக்குனதுக்கு கௌரவப்படுத்துனாங்க ஸோ அவர் அவர்கிட்டருந்து அந்த புத்துணர்ச்சியும் ஊக்கத்தையும் நான் வந்து அவருக்கு நான் வந்து அவர்கிட்ட புத்துணர்ச்சியும் ஊக்கத்தையும் நான் அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன் அவர் வந்து அவரு அந்த சிலையை செதுக்கி வடிவமைத்து ஒரு ராமர் அழகான ராமர் சிலைய வந்து செதுக்கி வடிவமைத்து அழகான ஒரு சிலைய வடிவமைக்கருத்துக்கு அவரு எப்பேற்பட்ட சவால்களை வந்து சந்திருச்சிரு சந்திச்சிருப்பார் அப்டிங்கிறது எனக்கு தெரியல